இப்போ பார்த்தா விவசாயம் அப்படிங்குறவங்கே வந்து அவங்க கடன் அதிகமாக வாங்குகிறாங்க இப்போ விவசாயம் பண்ணுறதுக்கு அவங்க கிட்ட முதலீடு இருந்துச்சுன்னா ஓகே இல்லை அப்படிங்குற பட்சத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க கடன் வாங்குகிறாங்க கடன் வாங்கி அவங்கனால் கட்ட முடி முடியாமவும் போகுது நீங்கள் என்ன பண்ணனுனால் குறைந்த வட்டியில் கடன் கொடுக்கலாம் அரசினர் வந்து குறைந்த வட்டியில் வந்து கடன் கொடுக்குலாம் அவங்களுக்கு வந்து இது மட்டும் இல்லாமல் முதலீடு பண்ணும் போது அவங்களுக்கு நிறைய சீற்றங்கள் வந்து மழை மழை காரணமாக சீற்றங்கள் ஏற்படுது இப்போ வாழை ஒரு தோப்பில் வாழை போட்டு இருக்காங்கன்னால் ஒரு மழை பெரிய மழை அடித்து ரொம்ப சீற்றங்களும் ஆகுது அதுக்கான இழப்புன்னு நீங்கள் தரீங்களா தர முடியாது அரசினர் வந்து தரது இல்லை அது நியூஸ் எல்லாம் வரும் ஆனால் வந்து அதை வந்து அதை அப்படியே ஆஃப் பண்ணிவிடுவாங்க அதேமாதிரி அவங்களால் கடன் வாங்கிட்டு அதுக்கு அப்புறம் என்ன பண்றங்கன்னால் அவங்களால் கட்ட முடியலை அப்படிங்கும் போது நீங்கள் தள்ளுபடியும் எதாவது அரசினர் வந்து செஞ்சு இருக்கலாம் செய்யலாம் அதனால வந்து இந்த கடன் கட்ட முடியாது அப்படிங்கறதுனால தற்கொலை வந்து அதிகரித்திட்டு போது இதை தவிர்க்கணுன்னால் கொஞ்சம் குறைவான வட்டியோ அல்லது தள்ளுபடியோ மேற்கொண்டால் மிகவும் நல்லா இருக்கும் நன்றி